இப்போ நம்ம மாவட்டத்தில் வந்து என்ன வானிலை இருக்குது அப்படினா ஒரு சமமான வானிலை அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம் கால நிலை வந்து சமமான நிலையில் தான் இருக்குது பாதி நாள் மழை பாதி நாள் வந்து வெயில் அப்படி இல்லைனா காலை காலை நேரத்தில் வந்து மழை வெயில் மாலை நேரத்தில் வந்து மழை அந்த மாதிரி சமமான வானிலை தான் இருக்குது அதிக அளவில் மழை பெய்கிறதுனால விளைச்சலோ அறுவடையும் வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் இந்த விளைநிலங்களில் வந்து தண்ணி சில நேரம் தேங்கி நிற்கிறது அந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து இருக்குது சில நாள் கழித்து என்ன ஆகுதுன்னால் ம வெயிலோடு தாக்கத்தை வந்து அதிகரிக்கிறதுனால் அந்த மழை பெய்ததோட பாதிப்பு வந்து இந்த வெப்பத்தினால வந்து சமமாகிடுது அப்படினும் நம்ம வந்து சொல்ல முடியாது பாதிப்பு அப்படின்றது வந்து பெரிய அளவில் வந்து எதுவும் வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து இப்பதைக்கி வந்து பாதிப்பு வந்து இல்லை மாற்றமும் எதுவும் ஏற்படலை அப்படின்றது தான் உண்மை மழையும் வெயிலும் சேர்ந்து ஒரு சமமான நிலையில் தான் இருக்குது அப்படின்னும் சொல்லலாம்